ஹலோ ஊபர் ஆட்டோங்களா அண்ணா இது மாதிரி நான் வந்து அழகப்பா யூனிவர்சிட்டி அழகப்பா யூனிவர்சிட்டியில் வந்து லேனர் ஸ்கில் டெவலப்மென்ட்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு இது இருக்குண்ணா கரெக்டா எங்கேன்னா அழகப்பா மியூசியம் ஆப்போசிட்டுல அங்கேருந்து கால் பண்றேண்ணா இது மாதிரி இங்கேருந்து ரயில்வே ஜங்ஷனுக்கு போகணும் இப்போது வர முடியுமாண்ணா இது மாதிரி போகணும் கொஞ்சம் அர்ஜன்ட் வர முடியுமா ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஆகுமா சரி ஓகே கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமாண்ணா வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் சரி ஓகே இங்கே வந்துட்டு இது என்னோட நம்பரு நோட் பண்ணி வச்சுகோங்க நோட் பண்ணி இங்கே வந்துவிட்டு எனக்கு கால் பண்ணுங்கண்ணா கொஞ்சம் சீக்கரம் அர்ஜன்ட்டுண்ணா இங்கேருந்து போகிறதுக்கு சார்ஜ் எவ்வளோண்ணா ஃபிஃப்டி ருபீஸா சரி ஓகே கொஞ்சம் சீக்கிரம் வாங்கண்ணா நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் வந்துவிட்டு கால் பண்ணுங்கள் நான் கீழே வந்துட்றேன் வந்தோடனே கொஞ்சம் சீக்கிரம் போகணும்ணா கொஞ்சம் டைம் லேட் ஆகிடுச்சு கொஞ்சம் சீக்கிரம் வாங்கண்ணா ஓகே தேங்க்யூண்ணா என் நம்பர் நோட் பண்ணிக்கங்க